எப்படி பாத்திரம் கழுவோன்னா இப்போல்லாம் மக்கள் என்னென்னா சோப்பு சோப் யூஸ் பண்ணுவாங்க சோப் கூட டிட்டெர்ஜெண்ட் பௌட்ரோ இல்லை சோப் பௌட்ரோ சேர்ந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இதே எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட காலத்திலலாம் எப்படி பாத்திரம் கழுவுலாம் கழுவுவாங்கன்னா சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சாம்பல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே அந்த எண்ண பிசுக்கெல்லாம் விட்டு பாத்திரம் நீடிச்சு அதோட லைஃபும் நல்லாயிருக்கும் அதோட குவாலிட்டியும் ஃபேடாகாமல் அந்த மினுமினுப்பு தன்மையோடவே நல்லாயிருக்கும் ஸோ நான் எது யூஸ் பண்ணுவோன்னா எங்கள் வீட்டில் இன்னுமே சாம்பல் தான் யூஸ் பண்ணுவோம் சோப்பு கூட சாம்பல் சேர்த்து பாத்திரங்களை துலக்கும்போது ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்புறோம் விம் பார்ருக்கு விம்பாரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை பாத்திரங்களை தேக்க பயன்படுத்தும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கை எரிச்சல்ங்கிறது வராம விம் யூஸ் பண்ணம்போது கொஞ்சம் இந்த புண்ணு சில பேருக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது கையில் அரிப்பெல்லாம் ஏற்படும் ஸோ விம் யூஸ் பண்ணம்போது அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும்